இப்போ வந்துங்க நாங்கள் வாழ்ற வாழ்க்கைல எங்களுக்கு நிம்மதியானது வந்துங்க எல்லாேர் கூட சொந்த பந்தமாக கூட சந்தோஷமா இருக்கணும் எல்லாேருமே நல்லாயிருக்குணுன்னு தான் நாங்கள் சாமியை வேண்டும் போதே எல்லாேருமே நல்லாயிருக்குணுன்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கும்பிடுவோம் எங்கள் அப்பாெவலாம் சொல்லி கொடுத்தது அதுதாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாேருமே நல்லாயிருக்கணுன்னு தான் நாங்கள் நினைப்போம் அதனால வந்து எங்களுக்கு என்ன ஆசைன்னா நாங்கள் நான் வாழ்க்கைல நல்லா சம்பாதித்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் காசு பணம் இல்லைனாலும் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் எல்லா சொந்த பந்தத்தோடு சந்தோஷமா இருக்கணுன்னு ரொம்ப ஆசைபட்டுட்ருக்கோங்க நாலு பேர் பார்த்து மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்ன கஞ்சியே சாப்பிட்டாலும் அது நிம்மதியாக நாலு பேர் உட்காந்து சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம் வெளியே போகும்போது நீட்டாக போகணும் வரணும் ஒரு சத்தமில்லாமல் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் போகணும் வரணுன்னு ரொம்ப ஆசைப்படுவோம் நாலு பேர் பார்த்து எங்களை அட பரவாக இல்லை இப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்க பார்த்து மதிக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம்